இந்தியா போக்குவரத்து வந்து மக்கள் வந்து போக்குவரத்து வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுறது இல்லை போகும் போதும் வரும் போதும் ஹெல்மெட்டு போடுன்னு சொல்லுவாங்க கவுர்மண்ட்டில் அவங்க போடுகிறது கிடையாது போகும் போது எதிர்ச்சயாக தவறி விழுந்து அடிபட்டு செத்துகூட போயிட்றாங்க அப்போ தான் போய் கவுர்மண்ட்டை தேடுகிறாங்க இப்படி அப்படி அது இதுன்னு அதேமாரி போக்குவரத்தில் வந்து சிகுனல் போட்டாலும் சிகுனலை பார்க்குறது கிடையாது அவங்கமான்னு அவங்க இஷ்ட்டத்துக்கு போவாங்க அவங்கமான்னு அவங்க இஷ்ட்டத்துக்கு வருவாங்க அப்போ வந்து போக்குவரத்து எப்படி கரெட்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும் எதையுமே செய்ய முடியாது அடுத்தது வந்து பிள்ளைங்களும் அதேமாதிரி தான் சைக்குலு ஓட்டின்னு போதுங்க சைக்கிளு ஓட்டின்னு போகும் போது ஒன்றோடு ஒன்று மோதிக்கிதுங்க கை கால் உடஞ்சிடுது அது பெரிய தலைவலியாருக்குது அப்போ அந்த போக்குவரத்தை வந்து கண்டிப்பாக அதை நல்லா பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் கவுர்மண்ட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அதை யாருமே ப பின்பற்றதே கிடையாது